செல்ல பிராணிகள் பிடிக்குமானு கேட்டால் பிடிக்கும் அதாவது ஒரு சில செல்ல பிராணிகள் பிடிக்கும் எல்லா செல்ல பிராணிகளுமே பிடிக்கும் ஆனால் வந்துட்டு வ பிடிக்கிற செல்ல பிராணிகள் நான் வச்சிருக்க ஆசைப்படுற செல்ல பிராணிகள் அப்படினு என்னனு கேட்டால் நான் வந்துட்டு எனக்கு நாய் நாய் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் அதை வச்சிருக்க ரொம்பவே ஆசைப்படுறேன் ஏன் அப்படினா காரணம் வந்துட்டு நாய்தான் அந்த நன்றி உள்ள ஜீவன் அப்படினு சொல்லி சொல்லுவாங்க அது நம்ம மனுஷங்க நம்ம மேல் அவ்வளோ பாசம் வச்சிருப்பாங்களா அப்படினு தெரியாது அவங்க கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பாங்களானும் தெரியாது ஆனால் வந்துட்டு நம்ம மேல் அந்த செல்ல பிராணிங்கள் எல்லாமே உண்மையான அன்போடு இருக்கும் நம்மளுக்கு வர ஆபத்தைக்கூட அது எடுத்துக்கிற அளவுக்கு அது வந்துட்டு நம்ம மேல் அந்தளவுக்கு பாசமாக இருக்கும் அதனால் வந்துட்டு எனக்கு செல்ல பிராணிகளை ரொம்பவே பிடிக்கும் அதிலியும் நாய் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் அது வந்துட்டு நன்றியோடு இருக்கும் அப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா பழகிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்கிறத எல்லாம் செய்யும் ந நம்ப நம்ப இல்லாமல் அது இருக்காது நம்ப வெளியே போனால் கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடாது இதுமாதிரி மனுஷங்க இருப்பாங்களானு தெரியாது ஆனால் வந்துட்டு நாய் அப்படி இருக்கும் அது வந்துட்டு ரொம்பவே எனக்கு அதை அதனால் பிடிக்கும் அதுமாதிரி இந்த திருடங்க வந்தால் கத்துறது அதுக்கு அப்புறம் வந்துட்டு மனுஷங்களோடு அன்பாக இருக்குது அதுக்கு அப்புறம் நம்பளை யாராச்சும் அடிக்க வந்தால் அல்லது திட்டினாலோ நம்மளோட நம்மகிட்ட கொஞ்சம் வன்முறையாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களை பார்த்து குலைக்கும் அந்தமாதிரி இருக்குறதுலாம் ரொம்பவே பிடிக்கும் அதனால் எனக்கு நாய் பிடிக்கும் அதுக்கு அப்புறம் இன்னோன்னு முக்கியமாக பிடிச்சது என்ன அப்படின்னா எனக்கு அதை வச்சிருக்க நான் ஆசைப்படுறேன் நாய் வச்சிக்க ஆசைப்படுறேன் அதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஆடு ஆட்டுக்குட்டி ரொம்பவே பிடிக்கும் ஏன்னால் அது குட்டியாக இருக்குமா அதனால் வந்துட்டு எனக்கு குட்டி குட்டி ஆடு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் அது வச்சிருக்க ஆசைப்படுறேன் அதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு எது வர அது எல்லாமே வச்சிருக்க ஆசைப்படுறேன் ஆனால் வந்துட்டு என்கிட்ட இல்லை அதாவது நான் வச்சிருக்க ஆசைப்படாத ஒரு இது அப்படின்னா எனக்கு பூனை வந்துட்டு பிடிக்கும் ஆனால் வச்சிக்க வந்துட்டு ஒரு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னால் அது வந்துட்டு கொஞ்சம் கைகுள்ளேயோ கால்குள்ளேயோ ஓடிக்கிட்டே திரியுமா அதுவும் இல்லாமல் அது கடிச்சிடும் டக்குனு அந்த நகத்த வச்சு வராண்டி விட்டிடுது அது எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு பயமாக இருக்கும் அதனால் வந்துட்டு எனக்கு பூனை வச்சிக்க கொஞ்சம் வந்துட்டு பயமாக இருக்கும் மற்றபடி மற்ற எனக்கு நாய் வச்சிக்க ரொம்பவே பிடிக்கும் செல்ல பிராணிகள்னாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னால் அது ஒன்றுதான் நம்மகிட்ட நன்றியோடு விசுவாசமாக இருக்கும் நம்ம மேல் உண்மையான பாசத்தோடு இருக்கும் மனுஷங்க அப்படி கிடையாது அதனால் வந்துட்டு எனக்கு செல்ல பிராணிகளை ரொம்பவே பிடிக்கும் அதனால் அதை வச்சிக்க நான் வந்துட்டு ரொம்பவே ஆசைப்படுறேன்